நான் இருக்கும் பகுதி கிராமப்புற பகுதியாகும் ஏன்னா எங்கள் பகுதியில் யாரும் விளையாடும் பொழுதோ அல்லது காயம் ஏற்படும் பொழுதோ முதலுதவிக்காக எங்களது கிராம கிராம சுகாதார நிலையத்துக்கு அழைத்து செல்வோம் அப்படியும் முடியவில்லை என்றால் அப்பொழுது காயம் பெரியதாக இருப்பினில் தங்களது தங்க எங்களது பக்கத்து பக்கத்து நகரான பல்லடத்துக்கு சென்று அவர்களுக்கு முதலுதவி அளி முதலு முதலுதவி அளிப்போம் அது காயத்தை பொறுத்து எங்களது உதவி இருக்கும் அது பல்லடம் அரசு மருத்துவமனையாக இருக்கும் அங்கே முடியவில்லை என்றால் திருப்பூர் அரசு மருத்துவமனை கோவை கோவை மருத்துவக்குள்ள மருத்துவமனைக்கு சென்று நாங்கள் சிகிச்சை அளிப்போம்